இந்தமாதிரி கடலூர் கிராமத்தில் பார்த்தீங்கனா நெய்வேலி அங்கேலா பாத்தீங்கனா வந்து வீட்டு வாடகைலா வெளியில் போனால் வந்து வெளியில் சிட்டிஸ்யில் பார்த்தீங்கனா ஸ ஸ்ஸை ஏழாயிரம் அந்தமாதிரி வீட்டு வாடகைருக்கும் இதே நம்ம கிராமத்துள்ளே சின்ன ஒரு ஏரியாவுலே வீடுலே பார்த்தீங்கனா வ் வாடகை வந்து மூவாயிரம் இரண்டாயிரம் அப்படினு கம்மியாருக்கும் அதுல்லாமல் நம்ம காய்கறி வேணும் இத வேணும் அந்தமாதிரிலா இருந்திங்கனா நம்ம அங்கே சந்தைன்னு இருக்கும் இந்த டேவில் மட்டும் இந்தமாதிரி சந்தை போடுவாங்கள் இந்த டேல இந்த சந்தை போடுவாங்கள் அப்படினு சொல்லுறப்போ அந்த டேவில் நம்ம போணோம்னா அதுக்குரிய காய்கறி ரேட் எல்லாமே கம்மியாருக்கும் வெளியில் சிட்டியில் நம்ம வீடு வாடகை எடுத்தால் கூட தண்ணி பில்லு கரண்ட்டு பில்லு எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ராவே கேட்பாங்க இதே நம்ம கிராமத்தில் அப்படிலாந்தானா நமக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐந்தாயிரம் அந்தமாதிரி அப்படி வரும்